நான் ரீசன்ட்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன் அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அந்த ஃபிச்சர்ஸ் அட்வான்டேஜ் என்ன ஃபிட்னஸ் டிராக்கிங் இருக்குது கேம்ஸ் இருக்குது என்டர்டெய்ன்மெண்ட்லாம் இருக்குது அந்த வாட்ச்சில் பார்த்திங்கனா உங்களுக்கு கால் பேசிக்கலாம் அப்புறம் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் அதில் கால் பண்ணிக்கலாம் அப்போது பார்த்திங்கனா அதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்து இருக்கோம் பிளட் பிரஷர் எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ எல்லாம் பார்த்துக்கலாம்